வணிக நடவடிக்கைன்னால் இயற்கை வளங்கள் தேவைப்படுதுன்னா நம்ம இயற்கை வளங்கள் மாட்டு வண்டி இருக்குது அதை சொல்லலாம் அடுத்தது வேறு என்ன வண்டி ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறத்துக்கு ராலி இதலாம் வணிக நட வணிக நடை பயன்படுத்தக்கூடிய ஒ மாட்டு வண்டி தான் சொல்லுவாங்க அதிகமாக மாட்டு வண்டி தான் ஏற்றுமதி இறக்குமதிலாம் அந்த காலத்தில் பண்ணுவாங்க ஆனால் இந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது இந்த காலத்தில் வந்து ராலி பஸ்ஸு டென்போ குட்டியான இதுமாரி நிறையா சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் மாட்டு வண்டி வந்துச்சின்னால் மாடு ரெண்டு மாடை வச்சி மாட்டு வண்டி வச்சி ஏற்றுமதி செய்வாங்க இறக்குமதி செய்வாங்க பொருட்கள்லாம் ஏற்றுமதி பண்ணிட்டு வெளில போயி விற்றுட்டு வருவாங்க வணி வணிகத்தில்